வளர்ந்து வரும் உலகம் அப்படின்னா இப்போ இருக்கிற சுச்சிவேஷன்ல எல்லாமே மொபைல் ஃபோன்லே வந்திருச்சு எல்லா நியூஸும் லேட்டஸ்ட்ல என்னென்ன இருக்குது அப்படின்றதுலாம் உடனைக்கு உடனே அப்டேட் பண்ணிடுறாங்க அதைவந்துட்டு இப்போ அதிகமாக அதேமாதிரி இப்போ அதிகமாக குழந்தைங்களும் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க கேம்ஸு அது இது அப்படின்ட்டு முக்கியமாக ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிச்சதுலேருந்து குழந்தைங்களுக்கும் அதிகமாக இப்போ யுகேஜி எல்கேஜி படிக்கிற பிள்ளைங்க வரைக்கும் ஆன்லைன்ல கிளாஸ் பார்க்குறேன்னு சொல்லிட்டு மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க கிளாஸ் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க வந்து யூட்யூப்ல கார்ட்டூன்ஸ் பார்க்கட்டும் ட்ராயிங் பார்க்கட்டும் அதெல்லாமே இப்போது ட்ராயிங்ஸ் வந்து யூட்யூப்ல பார்த்து வரையிறதும் அதுவும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆனால் இப்போ என்னன்னா சிலபேர் கார்ட்டூன்ஸ் பார்க்கும்போது அதிலே வந்து அவங்க இன்வால்வ் ஆகிட்டு அதுலேருந்து அவங்களால வெளிய வர முடியலை ஒரு சில டைம்ஸ் எல்லாரையும் பார்க்கும்போது அந்த பசங்க ஃபோன் ஃபோன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதேமாதிரி தூக்கத்திலையும் யூஸ் பண்ணுறாங்க அதுவந்து ரொம்ப தப்பாக இருக்குது இதை ஃபஸ்ட்லலாம் வந்து நம்ம டிவி அப்படி டிவி இருக்குது டெலிவிஷன் இருக்குதுன்னா எங்கையாவது ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல மட்டும் ஒரு டிவி இருக்கும் சண்டேஸ்ல மூவி போடும்போது நம்ம எல்லாரும் போய் உட்காந்து பார்ப்போம் அது ஒரு என்டர்டைன்மெண்டாக இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சிவேஷன்ல வந்து டிவி கூட தேவயில்லை பசங்களுக்கு மொபைலும் ஒரு டேபும் இருந்துவிட்டா போதும் எல்லாத்தையும் அவங்க அதிலே பண்ணிடுறாங்க அதிலே வந்து அவங்க ட்ராயிங் ஆகட்டும் மற்றப்படி என்னன்ன அவங்க ஆக்டிவிட்டீஸ் பார்க்கணும் போகணும் வரணும் எல்லாமே அவங்க அதிலே ரெடி பண்ணி அதிலே பார்த்துக்குறாங்க அதனால இப்போது ஒரு எப்படி சொல்லுறது ஒரு நான் எல்லார்கூடையும் சேர்ந்து உட்காந்து பேசுகிற ஒரு இதை வந்து அவங்க விட்டுட்டாங்க எல்லாரையும் சேர்ந்து உக்காந்து சிரிக்கிறது சாப்பிட்றது அப்படிங்கிறதலாம் விட்டுட்டாங்க ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் சாப்பிட்றாங்க இப்போது யார்கிட்டையும் பேசுகிறது கிடையாது என்ன வேணும்றதகூட அவங்களால கேட்க முடியாமல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே சாப்பிடம்போது பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வளர்ந்து வர்றது ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் பசங்க வந்து இந்தளவுக்கு ரொம்ப ஃபோனுக்கே அடிக்ட் ஆயிடுறாங்க அப்படிங்கிறம்போது ரொம்ப அது கஷ்டமாக இருக்குது